கோழித்தொழில்களை தவிர எனக்கு வேறு தொழில்கள் எதுவும் இல்லை ஏனென்றால் இது என்னிடம் பத்தாயிரம் கோழிகள் இருக்கின்றன அதை பராமரிப்பதற்கு எனக்கு நேரம் காலம் போதவில்லை தொழிலாளர்களினுடைய தட்டுப்பாடுகள் வேற இருக்கின்றன அதனால் வந்து வேற தொழில் செய்கிறத நான் விரும்புகிறது இல்லை ஆனால் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரம் கோழிகள் ஐந்நூறு கோழிகள் இரநூறு கோழிகள் என்று வைப்பவர்கள் மாடு காளான் வளர்ப்பு போன்ற பல ஆடு வளர்ப்பு போன்ற பக்கத்தொழில்களை செய்ய செய்தால் மிகவும் வியாபாரத்தில் அதிகமாக லாபம் ஈட்ட முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மக்கள் வேறு தொழில்களுக்கு செல்லு செல்லு செல் செல்வதை இங்கே திருப்பி இங்கேயே கிராமங்களிலேயே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்கமான தொகையை சம்பளமாக கொடுத்து வைத்துக்கொண்டால் மிகவும் பிரயோஜனமாக அவர்களுக்கும் இருக்கும் நம்மளுக்கும் வேறு எந்த விதமான தட்டுப்பாடு தொழிலாளர்கள் தட்டுப்பாடு வேற எதுவுமே இருக்காது அதனால் கோழித்தொழிலில் என்னை பொறுத்த வரையில் பத்தாயிரம் கோழிகள் வளர்ப்பதால் எனக்கு வேற தொழில்கள் செய்கின்ற ஆசை இல்லை இதையவே தொழி தொழிலாக கொள்ள விரும்புகிறேன் மற்றவர்கள் நான் முன்னாடி கூறியது போல் ஆடு மாடு கா காளான் போன்ற வளர்ப்புகளை செய்து பயன்பெற வேண்டுமென்பது எனது ஆசையாகும்